இப்போ சோளக்கருது மக்காசோளம் இருக்குதுன்னா அதுக்குள்ள வந்து ஒரு கல்ல காயோ வேற ஏதோ ஒன்று இது பயிரிட்டு அதையே வந்து அறுவடை செஞ்சிடுவோம் அதேமாரி வாழைத்தோப்பு இந்தமாதிரி வச்சோம்னா அதில் வந்து தக்காளி போடுவோம் தக்காளி போட்டு வாழை மரம் பெருசாகி காய் பிடிக்கிறக்குள்ள தக்காளி வந்துருச்சின்னால் தக்காளியை பறித்து நாங்களே சொந்த வியாபாரமாக அது காய் கடை மாதிரி போட்டு வியாபாரம் பண்ணி விற்று காசாக்கிப்போம் அதேமாதிரி அதுக்கப்புறம் வாழைமரம் வந்ததுனாலுமே அதை தாரை வெட்டி கொடுத்து அதையும் நாங்களே விற்று விற்பனை பண்ணிக்குவோம் அதேமாரி மஞ்ச கா மஞ்சள் கருணக்கிழங்கு இந்தமாதிரி செ தோட்டத்தில் விவசாயம் பண்ணோம்னால் அதிலையுமே வெங்காயம் ஊன்றுறது கீரை வகைகளெல்லாம் போட்டு வித போட்டு இது பண்ணி அதையும் அறுவடை செஞ்சி நாங்களே காய் சொந்தமாக காய் வியாபாரம் பண்ணிடுவோம் அதேமாதிரி காய் வெண்டைக்காய் பீக்கங்காய் சொரக்காய் இந்தமாதிரி இருக்கிற காய் எல்லாம் போட்டு நாங்களே காய் வச்சு நாங்களே வியாபாரம் அதாவது காய் பிடிச்சிதுன்னா விற்று நாங்களே சொந்தமாக கடை போட்டு விற்றுக்குவோம் காசு பண்ணிக்குவோம் அதை வந்து விற்று நாங்கள் காசு பண்ணிக்குவோம்